இந்தியாவில் முக்கியமான பண்டிகைனு பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் கார்த்திகை ஆடிப்பெருக்கு அப்புறம் வந்து இந்த ரம்ஜான் கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பண்டிகை விடுமுறை நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்தன்னைக்கெலாம் விடுமுறை நாள் தான் ஸ்கூல்லாம் போனோம்னால் அன்னைக்கு ஆஃப் டேவோட வந்துடுவோம் தீபாவளி பொங்கலுக்கெலாம் லீவ் தான் ஜாலியாக இருக்கும் இப்போ வந்து அதை நாங்கள் எப்படி கொண்டாடுறோன் பார்த்திங்கன்னா எனக்கு பொங்கல் தான் ஞாபகம் வருது ஏன்னா பொங்கலுக்கு வந்து பொங்கல் அடுத்த மாதம் இருக்குதுன்னு வச்சிகோங்களேன் முக்கியமாக வந்து ஒரு பத்து நாள் தான் இருக்குதுன்னா அப்போ தான் ஆரம்பிப்பாங்களே அந்த வேலையை பத்து நாள்ல அந்த வேலைய செஞ்சு முடிச்சிடணும் அது இவ்வளோ வேலை இருக்குது எப்படி முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சிகிட்டுருப்போம் அது எப்படி தான் அந்த வேலை சீக்கிரம் முடியும்னே தெரியாது அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும் பத்து நாளைக்கு முன்னாடியே வீட்டில இருக்கிற ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்னா வீட்டில இருக்கிற எல்லா துணியையும் எடுத்து கொல்லைப்புறம் வச்சிடுவோம் வச்சிட்டு சாமோன் இந்த பித்தளை சாமோன் சில்வர் சாமோன் இதெல்லாம் இருந்ததுனா அதெல்லாம் ஒரு சாக்கு பையில் கட்டி மூட்டையாக கட்டி நாங்கள் கொல்லைப்புறம் வச்சிடுவோம் வச்சிட்டு பெயிண்ட் அடிப்போம் ஒட்டடை அடிச்சிட்டு வீட்டுக்கு சுத்தமாக பெயிண்ட் அடிச்சிடுவோம் இந்த துணி அந்த சாமான்லாம் வீட்டுக்குள்ளேயே வராது வெளிலையே தான் இருக்கும் ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஒரு ஏதாவது படுதாவோ ஏதாவது ஒன்று போட்டு மேலே மூடி வச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒட்டடை தான் ஃபஸ்ட்டு அடிப்போம் அடிச்சிட்டு சுண்ணாம்பு அடிக்கிறவங்கள் அடிக்கலாம் இல்லை காசு இருக்கிறவங்க பெயிண்ட் அடிப்பாங்கள் அதுக்கப்புறம் துணியில் இறங்குவோம் துணியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வெயில் டையத்தில் அப்போ பார்த்திங்கன்னா துணி பவுட்ரு துணி சோப்பு ரின்னு ஆலா இதெல்லாம் நிறையா அன்னைக்கு வாங்கி ஃபஸ்ட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ன்னு சொல்லுவோம்ல வெள்ளை வேட்டி சட்டை அது தான் துவப்போம் துவச்சி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எதுர்க்க ஒரு பெரிய ரோடு ஒன்று இருக்குது தெரு மாதிரி நீட்டாக ரோடு ஒன்று இருக்குது அந்த சைடில் வந்து பஸ்லாம் வராது ஒரு சைக்கிளு இரண்டு கால் மிதி வண்டின்னு சொல்லுவோம் இல்லையா இதெலாம் தான் வருமே அந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நீட்டுக்கும் கொடி தான் கட்டியிருப்போம் எங்கள் தெருவே கட்டியிருப்போம் பார்த்தா அப்படியே வண்ணாந்தெரு மாதிரி தான் நீட்டுக்கும் துணி காயும் துவச்சி துவச்சி க்ளிப்பு போட்டு வயல்ல விழுந்துருமே அப்படின்ட்டு க்ளிப்பு போட்டுலாம் வச்சிருப்போம் அந்த துணியை மடித்து மடித்து ஒருத்தவங்கள் துவப்பாங்க ஒருத்தவங்கள் அலசி வைப்போம் ஒருத்தவங்கள்காய வச்சிட்டு வருங்க மடித்து மடித்து எடுக்கிறது இப்படின்னு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் வேட்டி சட்டை இது எல்லாமே போயிடும் அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா சேலை சேலையை பார்த்திங்கன்னா எப்படி தான் இவ்வளோ துணி இருக்கா நம்ம வீட்டில தான் இவ்வளோ துணி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் புடவைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க எல்லாத்தையும் அப்படியே எந்தெந்த புடவலாம் சாயம் போகுமோ எந்தெந்த புடவ சாயம் போகாதோ அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சு அந்த புடவைய துவப்போம் அப்புறம் எங்களோட ட்ரெஸ்ஸு இந்த சுடி எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஃபஸ்ட்டு பீரோல்ல உள்ளதெல்லாம் துவச்சிருவோம் துவவச்சி ரூம்ல எடுத்துக் கொண்உ வச்சிடுறது இந்த மாதிரி வச்சிருவோமா அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது மண் வீடாக இருக்கிறவங்க வந்து சாணம் போட்டு மொழுகுவாங்க தீத்துக்கல் போட்டு தேய்ப்பாங்க வீடு நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்கள் எப்படா இந்த வேலை முடியும்னு இருக்கும் அப்படி இருக்கும் செம்ம வலி வலிக்கும் வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஆனால் அது ஜாலியாக இருக்கும் ஏன்னா பொங்கல் வரப்போகுதுல்ல மூணு நாள் சூப்பராக போகும் அப்படின்னுட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வேலையை ரெடி பண்ணுறது நம்ம வீடு தான் அழகாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு யார் வீட்டில எந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி வந்து வீட்டில பண்ணிடுறது அப்படி பண்ணுவோம் அப்புறம் வந்து பொங்கல்கிட்ட வந்துட்டுனா முத நாள் போய்ட்டு மண்பானை போய் குயவர்லாம் செய்வாங்கள் எங்கள் ஊர் லாஸ்ட்ல முத நாள் போய்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வருவோம் முத நாள் காலையில் தான் என்ன பண்ணுவோம் பன மட்டையெலாம் நாங்கள் வெட்டி காய போடுவோம் காஞ்ச மட்டையை வைக்க மாட்டோம் ரொம்ப காஞ்சு இருக்கக்கூடாது சிப்பியும் நாங்கள் வைக்க மாட்டோம் அது என்ன பண்ணுறது போயிட்டு பானைய வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து வச்சிருப்போம் ரெண்டு பானை அப்புறோம் எல்லாம் மண்ல செஞ்ச கரை சட்டின்னு சொல்லுவாங்கள் அப்போது இந்த கொட்டாஞ்சியில ஒரு கம்பி மூங்கில் கம்பி கொடுத்து அதை வந்து ஆப்ப குச்சின்னு சொல்லுவாங்கள் இதெல்லாம் நாங்கள் வச்சிருப்போம் பானையை வந்து மூணு கல் செங்கல் வச்சு அது மேலே அடுப்பு கட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அடுப்பு கட்டுறது பிள்ளையார் பிடிக்கிறது இதெல்லாம் செஞ்சு வச்சிருப்போம் செஞ்சு வச்சிட்டு பொங்கல் வருமா பொங்கல் வந்தோடன்ன காலையில் எல்லாரும் குளிச்சிட்டு பொங்கல் வைப்போம் பொங்கல் வைக்கும் போது பொங்கலோ பொங்கல் அப்பட்லாம் நாங்கள் சவுண்ட் விட்டு பொங்கல் வைக்கிறது வாசல்லயே வந்து கரும்பு நாலு மூலையிலையும் டென்ட்டு மாதிரி கட்டி கரும்பை அது உள்ளே பொங்கல் பானையை வச்சு பொங்கல் செய்வோம் செஞ்சு முடிச்சிட்டு சூரிய பகவானுக்கு படைப்போம் அதுக்குன்னு ஒரு நேரம் பார்ப்போம் கேலண்டர்ல பார்த்து இத்தனை மணிக்கு நல்ல நேரம் அப்படின்னா நாங்கள் அந்த நேரத்துக்கு வாசல்ல எடுத்து வந்து கிழக்கு பக்கமாக பார்த்து சூரிய பகவானுக்கு இந்த சாப்பாடு வச்சு சாமி கும்பிடுவோம் சாமி கும்புட்டுட்டு அடுப்பு கட்டி சாப்பாடுன்னு சொல்லுவாங்கள் சின்ன சின்ன வாழை இலையில் இந்த அடுப்பு கட்டி இருக்குதுன்னா அஞ்சு க அஞ்சு அடுப்பு கட்டி இருக்குதுன்னா அது மேலே வந்து சாப்பாடு வச்சு வாழைப்பழம் வச்சு தேங்காய் கீறி அது வச்சு அதை சாப்பிடுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் மாடே குளிக்கும்னு சொல்லலாம் மாடு ஆடுலாம் அன்றைக்கு தான் குளிக்கும் அன்றைக்கு தான் அழகாகவும் இருக்கும் ஆடு இந்த ரோஸ் குங்குமம்லாம் பூசி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஆடுலாம் அதுங்களுக்கு நாண்வெஜ் தான் அன்னைக்கு சிக்கனு மட்டனு மீன் என்னன்னா நாண்வெஜ் இருக்கோ எல்லாம் சமைப்போம் முருங்கக்கீரை கருவாடு முட்டை இதெல்லாம் செஞ்சு சமைச்சி வச்சு ஆனால் அன்னைக்கு நாங்கள் சாப்பிட மாட்டோம் மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்கள் மாடு எல்லாத்தையும் விரட்டிட்டு போவாங்கள் காளை மாடெலாம் ஊர் சுற்றி வரும் அது வரதுக்கே கா மதியம் ஆரம்பிக்கிறாங்கன்னால் அது எப்படியும் ஒரு சாய்ந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடும் அதுவரைக்குமே நாங்கள் அன்னைக்கு ஃபுல்லா பட்டினி தான் சமைச்சுமே எப்போ மாடு வீட்டுக்கு வருதோ அந்த மாட்டை வந்து அதுக்கு அது போ நம்ம வீட்டுக்கு வந்து அது போடுற சாணத்தை எடுத்து வீட்டில வந்து மனுஷங்கள் மாதிரி வரைஞ்சி வைப்போம் அதுக்கப்புறம் மாட்டை கொண்டு கட்டிட்டு தான் நாங்களே சாப்பிட ஆரம்பிப்போம் அது பார்க்க சூப்பராக இருக்கும் அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா வந்து கன்னிப் பொங்கல் கன்னி பொண்ணுங்களுக்கெலாம் வயசு பொண்ணுங்களாம் என்ன பண்ணுங்கள் புடவ கட்டிக்கிட்டு இந்த டான்ஸ்லாம் வைப்பாங்க அதெல்லாம் வச்சிக்கிட்டு பெரியவங்கள்ட்ட போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள்கிட்ட காசு வாங்கிப்போம் அது சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி தீபாவளி வந்து அந்த அளவுக்கெலாம் எனக்கு அதில் விருப்பமே கிடையாது ஏன் பார்த்திங்கன்னா இந்த வெடி வெடிக்கிறது அதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும் தண்ணி தூக்க போகிறோம் அப்படின்னாக்கூட எங்கே யார் வெடி வப்பாங்கனே தெரியாது சும்மா நைட் நேரத்தில் இந்த புஸ்வானம் கம்பி மத்தாப்பு இதை மாதிரி செய்கிறதுனாக்கூட எனக்கு ஹாப்பியாக இருக்கும் இந்த வெடி வெடிக்கிறதுனாலே எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ ஆபத்து இதெல்லாம் பார்த்துருக்குறோம் எனக்கு கையை கிழிச்சுட்டு கால் கிழிச்சுட்டும்பாங்க அதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும் அதனாலயே நான் அந்தளவுக்கு பண்ணமாட்டேன் ஆனால் ஸ்வீட்லாம் விரும்பி சாப்பிடுவேன் எங்கள் அம்மா வந்து முறுக்கு அதிரசம் இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க தீபாவளிக்கு அந்த ஒரு நாள் மட்டும் ஸ்கூலுக்குலாம் போகும் போது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் போட்டு போட்டுக்கிட்டு போவோம் அது நல்லா இருக்கும் அப்புறம் கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம் ஆனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுவாங்க பிரியாணி தான் அன்னைக்கு எடுத்துகிட்டு வருங்க அப்புறம் வந்து முஸ்லீமும் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் செய்வாங்கள் அவங்க வந்து எப்போயாவதுமே இப்போ நாம் நம்பளாம் வந்து எப்போயாவது தான் பிரியாணி அதெல்லாம் செய்வோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னால் அவங்களாம் எதுக்கெடுத்தாலும் அந்த பக்ரீத்து ரம்ஜான்னா பார்த்திங்கன்னா பிரியாணி தான் செய்வாங்கள் அப்புறம் இந்த ஆடிப்பெருக்குனு சொல்லுவாங்கள் ஆடிப்பெருக்கு வந்து எல்லாரும் கழுத்தில் வந்து மஞ்சக்கயிறு கட்டிப்பாங்கள் அப்புறம் ஆத்தில் தண்ணி விடும் போது பேரிக்காய் கொண்டு போய் விடுவாங்க அதெல்லாம் சூப்பராக இருக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னாலே